என்னோடய கார்டனிங் சென்ஸை பற்றி சொல்லனுன்னால் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்று என்னோடய ஹாபியாகவே அது மாறிடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு வீட்டுக்காக போயிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக போனேன் அவங்க வீட்டை சுற்றிப் பார்க்கும்போது நிறைய ஃபிளவர்ஸு நிறைய அழகு சாதனை செடிகள் அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாருந்தது வீட்டுக்கே ஒரு ரிச் லுக்காக இருந்தது சரி நம்ம வீட்டுலேயும் பண்ணணும் நல்ல மரம் வீட்டு வாசலில் பொங்க மரம் இருக்கணும் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு பொங்க மரம் இருக்கணும் தென்னை மரம் இருக்கணும் ஏன்னா வீட்டுக்கும் யூஸாகருக்கும் நம்மளுக்கும் பொங்க மரம்னால் கோடை காலத்தில் நல்லா உதவும் ஏன்னா அங்கே நல்லா காற்றடிக்கும் நல்லா காற்றடிச்சிதுன்னா நம்மளுக்கு வெயில் காலத்தில் எவ்வளோ கோடையோடய வெப்பம் அதிகமாகருக்குன்னு நம்பளுக்கே தெரியும் அதனால பொங்க மரம் நல்லா சூட்டை தணிக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போ வீட்டு வாசலில் பொங்க மரம் இருக்கிறது நல்லது நம்ப ஒரு மனிதனாக பிறந்து மரம் இவ்வளோ வைக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது அப்துல்கலாம் ஐயா கூட சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வீடு மரம் நடணும் ஒவ்வொரு ஒரு சராசரி மனிதனும் ஒரு மரத்தை வச்சு வளர்க்குறது ஈஸி அழிக்கிறது கஷ்டம் அழிக்கிறது ஈஸி வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து வளர்க்கதான் ட்ரை பண்ணணுமே தவிர ஒரேதரயா அதை வந்து வெட்டுறதுக்கு முடிவெடுக்கக் கூடாது ஓகேன்ட்டு நான் எப்போ வெளியில் போனாலுமே வெளியில் பார்த்தேன்னா ஒரு கன்று இருக்குதுன்னால் உடனே வாங்கிட்டு வந்துடுவேன் அது எவ்வளோ ப்ரைஸாகருந்தாலுமே பரவாயில்லன்னு வாங்கிட்டு வருவேன் ஏன்னா நம்ம வீட்டில் வைக்கணும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணும் நம்ம வீட்டுக்கு உபயோகமாகருக்கும் நிறையா காய்கறி செடியாகருக்கட்டும் நிறையா பூக்கள் செடியாகருக்கட்டும் பூக்கள்ன்னா வீட்டில் பூஜை அறைக்கு பூக்கள் தேவைப்படும் இப்போ பூக்காரிக்கிட்டலாம் அதிகமாகருக்கும் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோம்னாலே நல்ல மகசூல் கிடைக்கும் அதை எடுத்து நம்ம வீட்டில் உள்ளது நம்ப தோட்ட பறித்து நம்ம பூ வைக்கிறது அவ்வளோ சந்தோஷமாகருக்கும் அதே நம்ம விதைத்த பயிருலேந்து பயிர் விளஞ்சிருக்குனா அதை சாப்பிடும் போது ஒரு தனி டேஸ்ட்டாகருக்கும் ஓ நம்ம பறித்த பயிர் செஞ்ச வெதை ஓ நம்ம நம்ப இது உண்டாக்கின கனி காய் அப்படின்னு நினச்சி சாப்பிடும் போது ஒரு தனி ஃபீலே கிடைக்கும் அது எங்கள் எந்த கடைலேருந்து வாங்கி சாப்பிட்டாலுமே அந்த ஃபீல் கிடைக்காது ஏன்னா நம்ப கையால் ஒன்று உற்பத்தி பண்றோம் நம்ப கையால் வச்சு ஒரு உயிர் வந்து வளர்ந்துருக்குன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா அதில் கிடைக்கிற ஃபீலே தனி தான் நம்பளால் ஒருத்தங்க பயனடைஞ்சாங்கனு தெரிஞ்சுதுன்னா அதில் எவ்வளோ சந்தோஷமாகருப்போம் நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அதனால ஒரு நாள் வந்து நான் நடந்து போயிட்டிருந்தேன் பஸ் ஸ்டாண்டில் அப்போ பார்த்துட்ருக்கம் போது கேண்டீனுக்கு பக்கத்தில்தான் காலேஜ் கேண்டீன் பக்கத்தில் காலேஜ் போயிட்டிருக்க வழியில் அப்போ ஒரு மாங்கன்று வந்து பிடுங்கி கிடந்தது அது வந்து சாகிற நிலமையில இருந்துச்சு சரின்னு அங்கேயே வந்து அதுக்கான உபகரணங்கள் வாங்கினேன் மம்பட்டி அதெல்லாம் வாங்கி அங்கேயே ஒரு குழி தோண்டி அதில் வ நட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் எப்போ கேண்டீன் போனாலுமே ஒரு வாட்டர் பாட்டில் அளவு தண்ணி ஊற்றிட்டுதான் வருவேன் ஏன்னா அது ரொம்ப சாகிற நிலமையில இருந்துச்சு சரி ரொம்ப பாவமாகருந்துது அதனால் அதை நட்டேன் ஏன்னா அது நட்டேன் ஏன்னா அது நாலு பேருக்கு உபயோகமாகருக்கும் அடுத்த ஜெனரேஷனில் அப்படின்றதுக்காக ஏன்னா இப்போ நம்ம நிறையா மரங்களில் அழித்துக்கிட்டே வரோம் ஒ யார்கிட்டையுமே இப்போது ஒரு இன்ஸ்ப்ரேஷனே இல்லை மரம் நட்டால்தான் மழைப் பெய்யும் மழைப் பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணால்தான் நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபுட் கிடைக்கும் இல்லேனால் வந்து ஃபுட் இல்லாமையே ஆகிடுவோம் அதனால் வந்து ஒரு நல்ல சு சுற்றுசூழல் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவும் நம்மளும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் ஒரு நல்ல சுற்றுசூழலை அமைச்சி தரணும் அந்த ஒரு நோக்கத்தோடுதான் இந்த தோட்டக்கலையை வந்து என்னோடய ஹாபியாக மாற்றிக்கிட்டு அதை ஆரம்மிச்சால் அதைப் பற்றி என்னோடய தங்கச்சியாகருக்கட்டும் எங்கள் தெரு பிள்ளைகளாகருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைப்பேன்